மதத்தை பத் மதத்தை பற்றி சொல்லணும்னா பாட புத்தகத்தில் மதத்தை பற்றி இதுவரைக்கும் நான் படிச்சதே கிடையாது அதே போல் எங்கள் ஊரில் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது நான் குலதெய்வம் வந்து கோனியம்மன்ற குலதெய்வம் நிறைய கோயில்களெல்லாம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் மதத்தை சார்பில் எதுவும் நான் இதுவரைக்கும் பாடத்தில் படிச்சதில்லை கோவிலுங்களுக்கு போகிறோம் கோயில் இருக்குது சாமி கும்பிடுறோம் இதை தான் மதத்தினுடைய உண்மைகள்